பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினேழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு பதினஞ்சி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி ஒன்று இருபத்தெட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு